சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பழைய மொபைலு இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கும் என்ன வித்யாசம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோன் வந்து நோக்கியா சேம்சங்கு இந்த மாதிரியான சைனா செட்டு அந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபோனு அது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் கீப்பேடு உள்ள ஃபோனுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறேன் அதில் வந்து என்னென்னா ஒரு ரெண்டாயிரருவாய்க்கி இல்லை ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருந்தால் ஃபோன் வாங்கிடலாம் இப்போ வந்து ஆறாயிரம் ஆறாயிரம் தான் அதிகபட்சம் ஆறாயிரத்துலேருந்து கொஞ்சம் நல்ல தரமான ஃபோனு வேணும் அப்படின்னா ஒரு பத்துருவா பதினஞ்சுருவா அந்தலேந்து பார்க்கலாம் அதுக்கு மேலே ஒரு லட்சரூவா வரைக்கும் கூட ஃபோன் இருக்கு இப்போது வந்து அந்த ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் உள்ள வித்யாசம் என்னென்னா அதில் வந்து கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த பாம்பு கேமு இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம் மட்டும் தான் இருக்கும் காரு கேமு பாம்பு கேமு அதில் அது மட்டும் தான் இருக்கும் அதில் வந்து கேமரா ஃபெஸ்லிட்டி இருக்காது ரெண்டாவது வந்து ஒரு ரீச்சார்ஜு பண்ணுறோம் அப்படின்னா பத்துருவா கார்டு போதும் பத்துருவாயில ரீச்சார்ஜ் பண்ணால் அன்னைக்கி அந்த காசு முடிகிற வரைக்கும் பேசிக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது பேட்ரி அதிகபட்சமாக அதில் என்ன வீணாக போகும்னா பேட்ரி ரொம்ப நாளைக்கு வந்துச்சின்னா பேட்ரி மட்டும் தான் வீணாக போயிடும் சார்ஜு போட்டுக்கணும் அவ்வளோ தான் கால் வந்தால் எடுத்து பேச போகிறோம் கால் பண்ண போகிறோம் அவ்வளோ தான் முடிஞ்சு போயிடுச்சி ஆனால் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன வித்யாசம் அப்படின்னா இப்போ எடுக்கிறதே வந்து எடுத்தோன்னே இப்போ பத்துருவா கட்டி ஃபோன் எடுக்க முடியாது பத்தாயிரம் பதினஞ்சாயிரோம் அப்டின்னு சொல்வாங்க ஆண்ட்ராய்டு ஃபோனு கலர் நல்லாயிருக்கு கேமரா நல்லாயிருக்கு அப்படிலாம் சொல்லி இப்போ ஒரு எடுக்கிறோம் அப்படின்னா அது எடுத்தோன்னே இப்போ பத்துருவா கொடுங்க எட்டுருவா கொடுங்கன்னா நம்மளால கொடுக்க முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இஎம்ஐனு ஒன்று கட்டுவோம் அந்த இஎம்ஐ கட்டுறத்துக்கே அவர் வேலைக்கு போகணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுக்க வேண்டிய ஃபோனை பத்துருவா பதினஞ்சிருவா பதினேழுருவா இப்படி கட்டி நம்ம எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து எடுத்தோன்னே கட்ட முடியாது ஏன் மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறாக இப்படி கட்டுறேன் அப்டின்னு சொல்லி ஒரு வேலைக்கு போய் ஒரு சம்பளம் வாங்குறோம்னோ அப்படின்னாலுமே அது வந்து இஎம்ஐ கட்டணும் அப்டினா அதுக்கு பாதி அமௌண்ட்டு போய்டும் நான் சொல்வது நடுத்தரமான குடும்பங்களுக்கு அப்படி இருக்கிறப்ப அது என்ன இப்போது தூக்கி போட்டு கீழே போட்டோம்னா ஒடைஞ்சி போச்சு அவ்வளோ தான் சரியாக புட்டு பதினஞ்சிருவா பத்துருவா சரியாக போய்டும் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடும் ஃபெசிலிட்டி எப்படின்னா நம்ம உலகத்தில் என்ன நடக்குது இப்போ என்ன நடந்துக்கிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம நெட்டில் போட்டால் வந்துடும் ஆனால் அது கேமரா ஃபோனில் கிடையாது அது வந்து கீப்பேடு ஃபோனில் கிடையாது சரிங்களா அப்போது வந்து ரெண்டாவது வந்து அதில் வந்து கேம் விளாடுனா வாழ்க்கை போய்டும் இதில் வெளாடணுன்னா பேட்ரி மட்டும் தான் வீணாக போய்டும் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்யாசத்தை சொல்கிறேன் அப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நல்ல விஷயங்களையும் நம்ம கற்றுக்கலாம் கெட்ட விஷயங்களைங்களையும் கற்றுக்கலாம் சரிங்களா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தா இப்படி தான் இருக்கு ரெண்டாவது வந்து அப்போல்லாம் வந்து நெட்ஒர்க் வந்து ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஏர்பிளைன் மோடு ஆன் பண்ணி ஆப் பண்ணுங்கள் நெட் டவர் கிடைக்கும்னு இப்போ அது ஒரு சில சிம்மிலலாம் டவரே கிடைக்கிறது கிடையாது ஆனால் அப்போ இருக்கிற ஃபோனில் வந்து சிட்டுக்குருவிகளாம் அழிஞ்சு போனதுனாலேயும் மரத்தை மரங்களை வெட்னதுனாலேயும் பறவைகள் வர்றதுனாலேயே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது இது தான் உண்மையான ஒரு விஷயம் மாசம் மாசம் ரீச்சார்ஜுன்னு பார்த்தோம்னா அதில் ஒரு பத்துருவா கார்டு போட்டோம்னா ஒரு வாரம் பேசிக்கலாம் இப்போ இதான் அன்லிமிட்டட் அப்படிங்கிற நம்ம எந்த நேரமும் ஃபோனு காதில் வெச்சிகிட்டே உக்காந்துருக்கவா முடியும் கிடையாது காலைல ஒரு ஆறு மணிக்கு எடுக்கிறோன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பேச முடியாது இல்லையா ஆனால் எடுத்தால் எந்த எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற அதில் ஒரு நன்மை இருக்கு அப்படினாலுமே மாசம் மாசம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா கட்டணும் அப்டின்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகுது ஆனால் கீப்பேடுன்னு பார்த்தா காசு போடுற நேரம் இருக்கற நேரம் பேசிக்க போகிறோம் இப்போ ஒரு பத்துருவா கார்டு போடுறோம்னா நம்ம எடுத்து பேசுகிற நேரத்துக்கு பேசுகிற வரைக்கும்தான் அது காசு போகும் மற்ற நேரத்தில் ஒரு மாசம் கூட நம்ம மிஸ்டு கால் கொடுத்தும் கூட வெச்சுக்கலாம் அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் பண்ண முடியாது இப்போது ஒரு மாசத்துக்கு எர்நூத்தி தொண்ணூத்தொம்போரூவா அது தாண்டி நானூறுரூவா வரைக்கும் போனாலும் அதை விட இதில் அதிகமாகவே செலவாகுது அதில் இருக்கிற செலவு செலவுக்கு ஒரு இரநூறு எரநூத்தி தொண்ணூத்தொம்போரூவா முன்னூறுரூவானு வெச்சுக்கிட்டாலுமே அதில் ஒரு காய்கறி வாங்கியோ உள்ளே எதாவது கறி மீன் எடுத்து சமைச்சி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துவிட்டு போயிடலாம் எதுக்கு இதுக்கு கட்டுறாங்கனே தெரில எவ்வளோ செலவாகுதுனா அது கிட்டதட்ட மாசத்துக்கு அது எப்படியும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வந்துடுது